நம்ம லைஃபில் ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது அது விளையாட்டால் மேலே வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க பணம் இருக்கறவங்க அவங்களுக்கு ஒன்றும் தேவயில்ல பணம் இல்லாதவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இந்தமாதிரி எதனா இருந்தால் இருக்குது அதிலியும் ஸ்போர்ட்ஸ்லேர்ந்து மேலே வந்தவங்க பாக்சிங்கில் முகமது அலி மைக் டைசன் இவங்களெல்லாம் ரொம்ப கீழேயிருந்து வந்தவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அது து அந்தமாதிரி இருந்தவங்க அதேமாதிரி பாத் கபடிலையும் அப்படிதான் எல்லாம் அப்படிதான் கபடிலையும் எல்லாம் பின்தங்கிய பசங்கள்தான் ஒன்றும் அமௌண்ட் இருக்காது யார்கிட்டையும் கபடி விளையாண்டு இந்தமாதிரி தான் மேல போய் தான் எல்லா சர்டிவிக்கேட்டு உதாரணமாக ஸ்டேட்டு மாநில அளவில் ஜெயித்தா ஃபார்ம் த்ரீன்னுவாங்க இண்டியா அது என்ன மாநில அளவுல ஜெயித்தா ஃபார்ம் டூன்னுவாங்க நாடுக்கு நாடு விளாண்டா ஃபார்ம் ஒன்றுன்னுவாங்க அந்த சர்டிவிக்கேட் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீன்றது ஒரு ஒரு தரத்தை உயர்த்தும் ஃபார்ம் ஒன்றுன்றது ஃபஸ்ட்டு டூன்றது ஃபார்ம் டூன்றது செகெண்டு ஃபார்ம் த்ரீன்றது தேர்டு அதில் எதனா ஒரு சர்டிவிக்கேட் இருந்தாலும் நம்ம எதனா ஒரு கவுர்மெண்ட் போஸ்டிங்கில் வேலை வாங்கிடல்லாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போலீசோ இல்லை என்னென்ன எக்ஸாம் இருக்கோ எல்லா எக்ஸாமுக்கும் அதை அப்ளே பண்ணிணா போலீஸ் ஆயிடலாம் அந்த வேலைக்கு ஏற்றமாரி ஆயிடலாம் அதனால் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது